ஹலோ ஆ சொல்லுங்க கார்த்திகா கால் டேக்ஸி அப்படிங்களா சொல்லுங்க மேடம் அப்படிங்களா ஓகே ஓகே அதியமான் கோட்டைக்காங்க மேம் அது வந்து எப்படியும் நான் இங்கிருந்து அங்கே வரதுக்கு எப்படியும் கால் மணி நேரம் ஆகிடுங்க மேம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகிடும் நான் இப்போ தருமபுரியில் தான் இருக்கேன் ஆக்ஷுவலி இங்கே தான் நான் வரதுக்கு எப்படியும் ஒரு ஆஃப் னவர் ஆகிடும் அது பார்த்தீங்கன்னா நான் அங்கே வந்து அப்படிங்களா மேடம் இப்போ தருமபுரியில் ஒருத்தவங்களை நான் பிக்அப் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களை ட்ராப் பண்ணிவிட்டு தான் வர முடியும் என்னால் கொஞ்சம் ஒரு ஆஃப் னவர் வெயிட் பண்ணிங்கன்னால் பரவாயில்ல அப்படிங்களா மேடம் ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக ஓகே மேடம் ஓகே மேடம் கண்டிப் ஓகே மேடம் கண்டிப்பாக நான் அட்ஜெஸ்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க எப்படி அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எப்படியும் அதியமான் கோட்டைக்கு வந்து டூ தௌசண்ட் ஆகும் பரவாயில்லைங்களா மேம் எப்படிங்க மேம் இங்கிருந்து நான் வரதுக்கே டீசல் செலவு இல்லைங்க மேடம் நான் இங்கிருந்து ரிட்டன் அங்கே நாங்கள் இங்கிருந்து வரும்போது சும்மா தான் வருவோம் ரிட்டன் வந்து வரும்போது எப்படிங்க மேம் உங்களை மட்டும் எப்படிங்க பிக்அப் பண்ணிவிட்டு வருவோம் எப்படியும் டீசலுக்கெல்லாம் செலவாகும் மேம் டூ தௌசண்ட் தாங்க மேம் பரவாயில்லனா சொல்லுங்க மேம் இல்லைங்க மேடம் இப்போ சரிங்க மேடம் சரி ஓகே ஓகே மேடம் ஆஃப் னவரில் அங்கே வந்துடுவேன் மேம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே மேடம் கண்டிப்பாக மேம் ஓகே மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக டூ ஓ கிளாக் வந்துடுறேங்க ஓகே மேடம் டூ ஓ கிளாக் நான் அங்கே வந்துடுவேன் அட்ரஸ் சொல்கிறிங்களா மேடம் ஓகே அந்த இடத்தோட நீங்கள் இருக்கிற சொல்லுங்க நோட் பண்ணிக்கிறேன் தாரிமங்கலம் ஆ சொல்லுங்க மேம் ஆ ஓகே மேடம் ஜிஎச் ஆப்போசிட்டில் ஃபோன் நம் ஃபோன் நம்பர் சொல்கிறிங்களா மேடம் ஓகே மேடம் ஆ ஆ ஓகே மேம் ஆ செவன் நயன் ஆ ஜீரோ ஃபோர் நயன் ஃபைவ் செவன் ஆ சொல்லுங்க மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக ஆஃப் னவரில் நான் அங்கே வந்துடுவேன் மேம்

ஓகே மேடம் ஓகே மேடம் கண்டிப்பாக